எங்கள் தாத்தா பாட்டி வந்து படிக்கல ஆனால் எங்கள் பெற்றோர்கள் படிச்சிருக்கிறாங்க நானும் படிச்சிருக்கிறேன் ஏன் வந்து அவங்க படிக்கலன்னா அப்போ இருக்கிற பொருளாதார வசதி இல்லாமல் இருந்ததால் அவங்க படிக்கல அது மட்டும் இல்லாமல் ரொம்ப தூரம் நடந்து போகணும் அப்போ மூணு கிலோமீட்டர் அஞ்சு கிலோ மீட்டருக்குள்ள தான் ஸ்கூல் இருக்கும் அதனால் வந்து அவங்கள்லாம் நடந்து போய் படிக்க முடியல அப்படின்றதுக்காகவும் படிக்காமல் இருந்தாங்க அப்புறம் இன்னொன்று வந்து பொருளாதார காரணமும் ஒன்று இப்போ வந்து எப்படி படிக்கிறாங்க இப்போ வந்து நிறைய பேர் படிக்க ஆரம்பிச்சிவிட்டாங்க ஏன்னா இப்போ வந்து நிறைய போக்குவரத்தை வசதியும் நிறையா வந்துடுச்சு அதனால் வந்து பள்ளி வந்து தூரமாக இருந்தாலும் இப்போலாம் வந்து பக்கத்துலேயே ஸ்கூல் வந்துடுச்சு இருந்தாலும் கொஞ்சம் தூரமாக இருந்தால்கூட போக்குவரத்து வசதி இருக்கறதால் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பஸ்ஸில் இல்லைனா வண்டி அந்த மாதிரி வேன் அந்த மாதிரி இருக்கிறதால அதில் போயிவிட்டு நிறையா பேர் படிக்க ஆரம்பிச்சிவிட்டாங்க இன்னொன்று வந்து என்னான்னா பொருளாதாரத்துலயும் அவங்க வந்து முன்னேற்றம் அடைஞ்சதால இப்போ இருக்கறவங்க நிறையா பேர் என்ன பண்ணும் படிக்க ஆரம்பிசிவிட்டாங்க